ஆ ஓகே மேடம் நான் தான் மேடம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆ சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி மேடம் வேணும் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் பார்த்துர்லாம் மேடம் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த புல்லட்ல உள்ள வே மாடல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லுங்கள் மேடம் இப்போது வந்து நார்மலான ஒரு த்ரீ ஃபிஃப்டி சிசி இருக்குது மேடம் அதுதான் மேடம் நம்மள்ட்ட ஸ்டாட்டிங்கு த்ரீ ஃபிஃப்டி சிசி கிளாசிக்னு ஒரு புல்லட் இருக்குது மேடம் அதில் வந்து நாலு கலர் இருக்குது மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் நார்மலாகவே எல்லாருமே லைக் பண்ணுறது த்ரீ ஃபிஃப்டி சிசி அதுவந்து மைலேஜும் கொடுக்கும் அதனால அதை நிறையா பேர் அதை சூஸ் பண்ணுவாங்கள் மேடம் உங்களுக்கு வந்து நான் த்ரீ ஃபிஃப்டி சிசியை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா எடுங்கள் இல்லாட்டி வேற பார்த்துக்குவோம் மேடம் ஓகே மேடம் இப்போது வந்து த்ரீ ஃபிஃப்டி சிசில வந்து நாலு கலர் இருக்குது மேடம் ரெட்டு எல்லோ ப்ளாக்கு க்ரே கலரு நாலு கலர் இருக்குது மேடம் ஆனால் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போது வந்து அதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம் என்னான்ன இருக்குன்னு நார்மலான த்ரீ ஃபிஃப்டி சிசில வந்து ப்ரேக் வந்து ஏபிஎஸ் ப்ரேக்கு இருக்கும் மேடம் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூலேருந்து கொடுக்கும் மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் ஆ ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி மேடம் எடுக்கப்போறீங்க இஎம்ஐல எடுக்குறீங்களா இல்லை ரெடி கேஷ்ல எடுக்குறீங்களா மேடம் ஆ சொல்கிறேன் மேடம் நம்மள்ட்ட வந்து ஒன் இயர்லேர்ந்து ஃபை இயர்ஸ் வரையும் ப்ளான் இருக்குது மேடம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சூட்டபிளாக இருக்கிறதுனா ஒரு த்ரீ இயர்ஸ் ப்ளான் ஒன்று இருக்குது மேடம் அது வந்து மூணு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் கட்டணும் மேடம் ஓகே மேடம் நீங்கள் வந்து எவ்வளோ மேடம் அமௌண்ட்டு இப்போ வச்சுருக்கீங்கள் கையில் ஓகே மேடம் நீங்கள் வந்து அதை வச்சுக்கோங்கள் அதில் வந்து நம்ம மூணு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் கொடுத்தா உங்களுக்கு அந்த ப்ளான் உங்களுக்கு கரெக்டாக சூட்டபிளாக இருக்கும் மேடம் ஆ ஆமாம் மேடம் நீங்கள் வந்து வ வண்டி வந்து டெலிவரி எடுக்கிற அன்றைக்கு உங்களோட உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் எடுக்கிறனால உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ ஆதார் கார்டு பேங்க்கோட பேங்க் டீட்டெயில்ஸ்ஸு இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓக் ஓகே தேங்க்யூ மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்